எங்கூர்ல வந்து நிறையா பேர் படிச்சிருக்காங்கள் பசங்கள்லாம் படிச்சிட்டு பசங்கள் பொண்ணுங்கள் நிறைய படிச்சிருக்காங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்காங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிருக்காங்கள் ஆனால் பொம்பளைங்களுக்கு மட்டும் வந்து எங்கே போனாலும் அவங்களை வந்து முதலிடமாக வேலையில் வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் பசங்களுக்கு வந்து எங்கே போனாலும் வேலை இல்லை அது அது அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்களை வந்து அனுப்பிடுறாங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபிஸ்ல வந்து நிறைய பேர் பதிவு பண்ணிருக்காங்கள் அது வந்து எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட்டு வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வந்து வேலை தர மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அது வந்து கவர்மெண்ட்டு அதை ஒரு ஒரு இதாக எடுத்துகிட்டு முன்னே கொண்டு வரணும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வந்து எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு உதவி செய்யணும் பொண்ணுங்களுக்கு மட்டும் எங்கே போனாலும் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வேலை க கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு உதவி செய்யணும்